மாணவர்க்கு கட்டுமான இது இந்த மாதிரி காசு தரது இந்த மாதிரி இருக்குது கவுர்ன்மெண்ட் ஸ்கூலில் நம்ப வந்து படிச்சால் அவங்களே மாசம் மாசம் மூணாயிரபா இந்த மாதிரி அவங்களே நம்மளுக்கு வந்து எல்லாமே மாசம் மாசம் போட்டுறாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்மளோட பேரில் வந்து நம்ம எதுனா இது போட்டோம்மா அந்தமாதிரி இதுனா கவுர்ன்மெண்ட் வந்து கொஞ்சம் நிறைய சலுகைலாம் நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்க